இது வந்து ஒரு பெரிய வியாதியெல்லாம் ஒன்றும் இல்லை எந்த ஒரு நோயாக இருந்தாலும் தண்ணீர் தண்ணீர் அதிகமாக குடித்தா எந்த ஒரு நோயாக இருந்தாலும் வராது கிராமத்தில் என்ன யூஸ் பண்ணுறாங்கனா சில வந்து நாட்டு வைத்தியம்னு இருக்கு எலை சில எலையெல்லாம் இருக்கு குப்பணி எலை அதலாம் போட்டால் நம்ம உடம்புல இருக்க அந்த கிட்ட கெட்ட கிருமிகளெல்லாம் வெளியே போய்டும் தண்ணீர் எல்லா ஒரு இது நோய்களுக்கும் தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணீர் இல்லைனா ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ்வதே அர்த்தம் இல்லாமல் போய்விடும் வீட்டில் யூஸ் பண்ணுறாங்கனா அவங்க வந்து ஒரு நல்ல சாப்பாடு நல்ல கிராமத்து சாப்பாடு நல்ல காற்று நல்ல சுவாசம் நல்ல ஒரு சரவுண்டிங் இருந்தால் எந்த ஒரு நோயும் வராது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தண்ணீர் நல்லா குடிக்கணும் அதான் நான் நினைக்கிறன்